நாங்கள் ஆன்லைன்ல புக் பண்ணி ஒரு செல்ஃபோன் வாங்கினோங்க செல்ஃபோன் வந்து நாங்கள் வெளியில கடையில் வாங்கினா வந்து பயஞ்சாயர்ரூபாய் இருக்கும் வீவோ வந்து டுண்ட்டி த்ரீ அதை வந்து ஆன்லைன்ல வந்த கம்மி ரேட்டுக்கு வந்து அதைவிட வந்து குறைந்த வந்து ஒரு பன்னெண்டாயரூபாய்க்கு நான் வாங்கினோம் ஆனால் அதை வாங்கும்போது பார்சலை வந்து பார்த்தா ரெண்டு நாள்ல வந்துடுச்சு பார்சலு பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சார்ஜரே இல்லை சரி மறுபடியும் நான் வந்து அந்த கம்பெனிக்கே போ ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் பண்ணி கேட்டு மறுபடியும் வந்து இதுமாதிரி சார்ஜர் இல்லைனு சொன்னோம் மறுபடியும் அவங்க வந்து வாப்பஸ் வாங்கிட்டு போனாங்கள் திரும்பி ஒரு மூணுநாள் கழிச்சி வந்தாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அது வந்து பழுதாயிடுச்சு அதை சர்வீஸ் சென்டர்ங்கள் கடையில் கேட்டால் நீங்கள் எங்கள் ஆன்லைன்ல வாங்குனீங்களோ அங்கே போய் சர்வீஸ் செஞ்சுக்கோங்கன்றாங்கள் நம்ம கடையில் வாங்கிறதவிட பார்த்தா ஆன்லைன்ல வாங்கி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிருந்தால் நாளைக்கு நாம் வந்து சர்வீஸ்க்கு கேட்டுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ஏதாவது இப்போ பாகங்கள் இப்போ பழுதாயிட்டால் அதை சரி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் பார்த்தா நம்ம மோசம் போனமாதிரி தான் ஆயிப்போச்சு ஒரு மூணாயரூபாய் சேவ் பண்ணுறதுக்கொசரம் இது வந்து ரொம்ப சிக்கலாக போனமாதிரி எனக்கு தோணுதுங்கள்